எனக்கு சிக்கன் கொழம்பு நான் யூடியூப் பார்த்து பார்த்தேன் சிக்கன் கொழம்பு நல்லா இருந்தது சிக்கன் பார்த்து சிக்கன் வைச்சேன் அது என் ஃப்ரெண்டு வந்திருந்தா அது எப்படி வைச்சனு கேட்டாள் அது எப்படி வைச்சேன்னு சொன்னே அதுக்கு அப்றம் வாழக்கால மீன் கொழம்பு வைச்சு காட்டிட்டு செஞ்சு காமித்தேன் அது எப்படின்னு சொல்லிட்டு அவள்ட்ட சொன்னே அது நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குனு சொன்னாள் அது எப்படின்னு சொன்னால் வாழக்காயே எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி இதல்லாம் போட்டு மீன் கொழம்பு மாரிதான் வறுத்து எடுத்துக்கணும் அப்றம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மசாலா போட்டு வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊத்திட்டு மீனை வறுத்து அதில் போட்டுக்கணும் அது சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்றம் சிக்கன் கொழம்பு வைச்சு கொடுத்துருந்தேன் அது எப்படி வைச்சேன் கேட்டால் அது மாதிரி தான் நான் சிக்கன் வெங்காயம் தாக்களிலாம் வதக்கிட்டு கறியெல்லாம் போட்டு மசாலா பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கு அப்புறம் லைட்டாக தண்ணி ஊத்திட்டு கொதிக்கவிட்டு வேக வைச்சிட்டு அப்றம் சிம்மில் வைச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை பார்த்துக்கணும் அப்றம் எடுத்து எடுத்து ஓப்பேன் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு அவ்வளோ தான் அடுப்பை ஆஃப் பண்ணி முடிஞ்சுடும் அதுக்கு அப்றம் அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாள் அப்றம் நிறைய பார்த்தேன் யூடியூப்பில் பாத்திருந்தேன் நல்லா இருந்துச்சு சாப்பாடும் நல்லாயிருக்கு செஞ்சு எல்லோருமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுலேயும் அதே தான் பார்த்து செஞ்சு இருந்தேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க தமிழ் யூடியூப்பில் தான் பார்த்து செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்றம் அதை அவளையும் செஞ்சுட்டு சொன்னா அவளும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க உன் சமையல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவ்வளோதான்